ஹலோ நாங்கள் ரோட் காண்ட்ரக்டர் பேசுகிறேங்க ஆ இன்னைக்கு வந்து இந்த காண்ட்ரக்ட் கொடுத்துருக்கறது வந்து இன்னைக்கு முப்பது மீட்ரு இன்னைக்கு சா சாய்ந்திரத்துக்குள்ளார நீங்கள் முடித்து கொடுக்கோணுங்க ஏன்னால் பத்து மாதம் காண்ட்ரக்ட் தான் கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடித்து கொடுக்கோணுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு முடித்து கொடுக்கணும் அப்போத்தான் அடுத்த காண்ட்ரக்ட் நம்மளுக்கு கரெக்டாக கொடுப்பாங்க நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு அந்த காண்ட்ரக்ட் நம்மளுக்கேதான் கொடுத்துட்ருப்பாங்க இன்னைக்கு வந்து அந்த ப பத்து மீட்ரு உள்ளதை நீங்கள் இன்னைக்கு சாய்ந்திரத்துக்குள்ளார முடித்து கொடுத்துர்ணும் முப்பது மீட்ரு அது இன்னைக்கு சாய்ந்திரக்குள்ள எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நீங்கள் முடித்து கொடுத்துட்டு போகணும் ம் ஆ ஆ ஆ ஆ

அப்படியா ஆ ம் ஆ ஆ சரி சரி ஓ சரி ஓ சரி சரி எங்கள் சைட் எங்கள் சைட்டிலேருந்து கொஞ்சம் ஆளுங்களை நாங்கள் அனுப்பிச்சி கொடுக்குறோம் அதுக்கு உண்டான பொருளும் எல்லாம் சீக்கிரம் வந்து சேர்ந்துரும் உங்களுக்கு நீங்கள் பார்த்து எவ்வளோ சீக்கிரம் இன்னைக்கு வந்து முப்பது மீட்ருக்குள்ளதை முடித்து கொடுத்துருங்க நாங்க ஆளுகளையும் கொஞ்சம் இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சுர்றேன் அதுக்கு உண்டான பொருள் எல்லாம் லாரி கீரி எல்லாமே இன்னைக்கு கரெக்டாக வந்துடும் ஏன்னால் பத்து மாதம் காண்ட்ரக்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது இன்னைக்கு வந்து முப்பது மீட்ரு சாய்ந்திரம் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை முடித்து கொடுத்துட்டு போயிடுங்க

ஆ ஓகே ஓகே ம் எல்லாமே அனுப்பிச்சி வைக்கிறேங்க

ஓகே நான் அங்கே அனுப்பிச்சி வெச்சுர்றேங்க ஓகேங்க நாங்கள் அனுப்பிச்சி வெச்சுர்றோம் நீங்கள் முடித்து கொடுத்துருங்க சரி சரி ஓகே